எங்களுக்கு தோட்டம் காடு மேட்டுக்காடு எதுவும் கிடையாது எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்குது அந்த இடத்தில் கொஞ்சோண்டு அப்படியே இந்த செடி வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் தோட்டம் அதான் தோட்டம் எல்லாம் செடியும் வீட்டை சுற்றிமே வீட்டுக்கு முன்னாடி கொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம் வேறு வெளியில் எல்லாம் நாங்கள் வந்து தோட்டம் காடு எதும் எங்களுக்கு இல்லை இதான்